நான் வந்து இது ஃபேன்டா பிராண்டட்லருந்து ஃஹோம் தேட்டர் ஆர்டர் பண்ணிருந்தேன் ஒரு ந நல்ல நல்ல சீப்பான ப்ர ப்ரைஸ்லே கொடுத்துருந்தாங்க அதோடைய சௌண்டுலாம் வந்து பார்த்தீங்கனா ஃபுல் அண்ட் க்ளியராகவே இருந்துச்சி அது கேட்கும்மோது ஒரு ஒரு நல்ல வைப் இருந்துச்சி அப்படியே ஃபுல் ஃபுல் சாங் கேட்கும்மோது திடீர்னு ஒரு வ அப்படியே மனநிம்மதி இருந்துச்சி எனக்கு வந்து யுவன் ஷங்கர் சாய் சங்கர் சங்கர் சாரிஸ் சாங்ஸ்லாம் பிடிக்கும் அது ஃபுல் சாங் கேட்குமோது ஒரு அப்படியே ஃபுல் அப்படியே என் என்னையே மறந்து கேட்குற அளவுக்கு ஒரு சௌண்ட் குவாலிட்டி இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கனா ஊஃபர்ஸு அதோடைய ஹை பிச் லோ பிச்ளா பார்த்தீங்கனா ஃபிக்ஸடாக இருந்துச்சி கரெக்ட்டாக இருந்துச்சு அதோடைய டிஸ்பிளேஸ் அந்த ஹை பிச் போய்விட்டு போய்விட்டு வரபோது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளூடூத் கனெக்டட்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு ஒரு நல்ல வைப் கிடைச்சிச்சி அந்த ஃஹோம்தேட்டரில்